எங்கள் ஊர்ல வந்து மாடை வந்து காட்டுக்கு ஓட்டிகிட்டு போவோம் காட்டுக்கு ஓட்டிகிட்டு போய் அங்கே வந்து இந்த பெரிய பெரிய மரங்க இருக்கும் மர மரத்தில் வந்து தழை மா மர தழை இருக்கும் அதில் வந்து இல அந்த மாதிரி வெட்டி கத்தியில வெட்டி கீழே வெட்டி போடுவோம் அது வந்து சாப்பிடும் காலையில் ஓட்டின்னு போனால் திரும்ப சாய்ங்காலம் வீட்டுக்கு வந்து வந்துடுவோம் அங்கே வந்து மாட்டு தீவனம் வந்து இந்த மாதிரி பூசாவோ வேற வந்து அதெல்லாம் போட மாட்டோம் எல்லாமே காட்டுத் தீவனம் காட்டுத் தீவனம் காட்டில வந்து தண்ணி வசதின்னால் தண்ணி வசதியும் இருக்குது எல்லாம் சாப்பிட்டு சாய்ங்காலம் வந்து தண்ணி ஒரு இடத்துல இருக்கும் கரெக்டாக அந்த தண்ணி குடிச்சிட்டு அது அது பாட்ல வந்துடும் கூடவே ஆளுங்கள் போய்ட்டு நாங்கள் வந்துடுவோம் மாட்டை ஓட்டிகிட்டு வந்துடுவோம்